நான் ஒரு கடைக்கு போனேங்க அந்த கடை பார்த்திங்கன்னா துணி கடை துணி கடையில் எல்லாேரும் என்ன சொன்னாங்க நூறு ரூபாக்கி புடவ போட்டிருக்காங்க முன்னூறு ரூபாக்கி புடவ போட்டிருக்காங்கன்னு விளம்பரம் ஃபுல்லாக அடிச்சு ஒட்டியிருந்தாங்க சரின்னு நானும் அந்த கடையை போய் முன்னூறு ரூபா புடவய போய் எடுக்கலாம்னு போனேன் நானும் என்ன பண்ணிணேன் ஆசை முன்னூறு ரூபா புடவையா அதில் ஒரு நம்ம நாலஞ்சு எடுத்துக்குவோம் வரிசையாக தீபாவளி பொங்கல் எல்லாம் வருதுன்னு எடுத்துகிட்டேன்ங்க எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் முன்னூறு ரூபா பொடவைன்னு தாங்க பேர் எடுத்துகிட்டு வந்து கட்டினா நல்லாவே இல்லை அங்கங்கே டேமேஜாயிருக்கு பார்க்காம வேறு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அங்கங்கே டேமேஜாயிருக்கு தண்ணிக்குள்ளே நினச்சா சாயம் போகுது வந்து கட்டியிருந்தேன் ஒரு நாள் கட்டிகிட்டு துணியை துவச்சி போட்டேன் பாருங்க அப்படியே சுருங்கிடுச்சு ஏன்டா எடுத்தோம்னு ஆகிடுச்சிங்க அதனால் கடைக்கெல்லாம் போனால் நல்ல புடைவையா பார்த்து எடுக்கணும் முன்னூறு ரூபா புடவன்னு போய் எடுத்துவிட கூடாது நல்லா ஆயிரம் ரூபா புடவ ஐநூறு ரூபா புடவையா பார்த்து எடுக்கணும்ங்க அந்த முன்னூறு ரூபாக்கி நான் போய் ஏன்டா எடுத்தோம் அஞ்சு புடவ முன்னூறு ரூபாங்க ஆயிரத்து ஐநூறு ரூபா போயிட்டு அஞ்சு புடவ எடுத்து வேஸ்ட்டாக போயிட்டு எங்கள் வீட்டுகாரங்க நான் அவ்வளோ திட்டு திட்டுனாங்க ஏன் போய் எடுத்தே ஏன் போய் எடுத்தேன்னு அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னுட்டுனு அதை நான் சும்மா மாற்றுக்கு கட்டிகிட்டு இனிமேல் அந்த மாதிரி எடுக்க கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன்ங்க